பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆறு மூணு ரெண்டாயிரம் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு